நான் வந்து ப பன்னெண்டாவது வகுப்பு படிக்கும் போது எனக்கு வந்து மார்க்கு கம்மியாக ஆகிடுச்சு அப்போ வந்துட்டு எனக்கு சரி கூட நம்மளுக்கு வந்து ஆதாரமாக எனக்கு வேணும் நம்மளால கல்வி தான் தொடர முடியல அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கை தொழில் வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த தையல் அப்படி தான் வந்துட்டு முதலில் அதை வந்து செய்ய ஆரம்பிச்சேன் போக போக பார்த்திங்கன்னா தினம் தினம் பார்த்திங்கன்னா வித்தியாச வித்தியாசமான அந்த உடைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அதுலேயும் நம்ம வந்து கைதேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் டெய்லி வந்து எதாவது டிவி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அதில் நிறைய ஃபேஷன் உடைகள் எல்லாம் வரும் அதை பார்த்துட்டு எனக்கு வந்து எனக்கு ஊக்கம் கொடுக்கறது எங்கள் என்னோடய மாமியாரு தான் அதுவும் இல்லாமல் அவங்க வந்து டெய்லரு அதனால் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க